சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் சொல்லுங்கள் ஆமாம் மேம் மேம் அது தான் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அ அதோட டீடியல்ஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் நான் உங்களுக்கு கால் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் வந்து சொன்னிங்கன்னா டீடியல்ஸ் நான் எடுத்துப்பேன் ஓகே மேம் ஓகே மேம் மேம் நம்ம ப்ராப்ளம்மை பொறுத்து நாங்கள் ஃபீஸ் வாங்குவோம் அது தான் பெரிய ப்ராப்ளம்மாக இருந்தால் ஒரு ஐம்பதாயருபாக்கி மேலே வாங்குவோம் லேண்டெல்லாம் வந்தா லேக்ஸ் கணக்கில் வரும் மேம் பாக பிரிவினை கேஸ்ஸாக மேம் அது தான் ரொம்ப இழுத்து அடிக்கும் மேம் அந்த கேஸ் தான் ரொம்ப வாய்தா வாய்தான்னு கூப்பிடுட்டே இருப்பாங்க மேம் ஏ என்னோட க்ளைன்டாக இருந்தாலும் நான் உண்மையை தானே மேம் சொல்லுறேன் எப்படி இருந்தாலும் நிறைய வாய்தாக்கு கூப்பிடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுவாங்க மேக்ஸிமம் நால் அஞ்சு கூப்பிட்டுருவாங்க மேம் ஆ ஆ ஆமாம் மேம் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் வேணும் மேம் அப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டு அந்த மறுப்பு இன்னொருத்தர் இருக்காரே அவரோட டாக்குமெண்டெல்லாம் கொண்டு வந்திங்கன்னா நான் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சொல்லிருவேன் மேம் ஆனால் ஃபீஸ் வந்து நீங்கள் உடனே பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணுற மாதிரி வரும் ம் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் எப்புடி ஆ ஒவ்வொரு வாய்தாக்கும் நீங்கள் பாதி பாதி அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்காக நிறையா அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் லேண்டோட ப்ராப்பர்ட்டி முதக்கொண்டு எல்லாமே நானும் சேர்ச் பண்ணி அதோட வேல்யூ எவ்வளோன்னு நானும் பார்க்கணும் ஸோ அது எப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சரிசமமாக பிரிச்சு தர்றதாக இருந்தால் இல்லை ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் வாங்குறதாக இருந்தாலும் பார்க்கணும் மேம் அது நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணி சொல்லிடுங்களா இல்லை நேரில் ஃப்ரீயாக இருந்திங்கன்னா நேரில் வாங்க ஓகே மேம் ஓகே மேம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிட்றேன் ஓகே மேம் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுறேன் நீங்கள் அது டாக்குமெண்டு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக மேம் பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகே மேம் சரி மேம் தேங்க் யூ மேம்